எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் பழங்காலத்து பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்தோடு ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தத்தோடு வச்சுருப்பாங்க அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அர்த்தமும் புரியும் அந்த இனிமையாகவுருக்கும் அன்றாட நிகழ்வுகளை அவங்க வந்து ஒரு பாட்டாக பாடியிருப்பாங்க இப்போலாம் இளையராஜா ஏஆர் ரகுமான் அனிரூத் இப்படின்ற பலவகையான பாடகர்கள் வந்தாலும் அந்த காலத்து பாட்டுக்குன்னு ஒரு தனி ஆட்கள் கூட்டமே இருக்குது அதுவும் இளையராஜா பாட்டெலாம் நைட்டு தூங்கும்போது கேட்டோனால் அப்படியே இனிமையாகருக்கும் தூக்கம் நல்லாயிருக்கும் ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம் இருந்தாலே அடுத்த நாள் அடுத்த வேலை என்னன்னு தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க தூங்கி எந்துரிச்சு அதனால நல்ல தூக்கம் வரணும்னால் இளையராஜா பாட்டு ஏஆர் ரகுமான் பாட்டு ஒரு வேலை செய்யும்போது கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கூட பாட்டுக்களைதான் யூஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி தான் பாட்டு என்றைக்குமே ஒரு தனித்தன்மையாக இருக்குது எங்கூரில் ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு பாடகர் இருக்காங்க அவங்க உள்ளூர் பாட்டெலாம் கிராமத்துப்புறத்தில் சேர்ந்த மாதிரி பாடுவாங்க அந்த பாட்டு ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும்